ஹலோ சரிங்க ம் ம் சரி சரிங்க சரிங்க சரிங்க எங்கள் கூட நாங்க ஒரு பத்து பேர் எங்கள் கூட வர்கிறாங்க ஒரு ஃபேமிலியோடு ஆமாங்க அதாவது வண்டி வாடகை அது போக வர எவ்வளோ நேரம் ஆகும் என்னாங்கிறது தெரியணுங்க அப்புறம் டிரைவர் ம் மற்றபடி பேட்டா கொடுக்குறது சாப்பாடெல்லாம் எப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க சரிங்க அது நாங்க வந்து போ போனோவோன்னே வர்ற மாதிரி இருக்குதுங்க அதனால் வந்து எவ்வளோ பணம் ஆகும் இந்த ஏசி இதெல்லாம் எவ்வளவு நான் ஏசினா எவ்வளவுன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லை ம் சரிங்க சரிங்க

ம் சரி சொல்லுங்க சொல்லுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சேர் சரிங்க இது ஒரு நாள் வாடகைங்களா ம் சரிங்க எங்களுக்கு கொஞ்சம் கொறைச்சி தர முடியுங்களா டோல் கேட்டுக்கெல்லாம் பேமெண்ட்டு பண்ணிடுவீங்களா இல்லைங்க மூணு டோ டோல் கேட் எத்தனை வருங்கீறீங்க மூணுங்களா மூணுக்கு மினிமம் எவ்வளோ ஆகும்ன்னு தெரிலைங்க சரிங்க எதுக்கும் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க சரிங்களா ம் சரி சரிங்க

ஆ சரிங்க சரிங்க எங் ஆ ஆ சரிங்க சரி சரி வரேங்க சரிங்க வச்சிடடுங்களா